ஆமாம் நம்ம எங்கள் தமிழ்மொழி வந்து நம்ம தாய்மொழிதான் எந்த இப்போ நம்ம இங்கிலீஷே பேசினாலும் இப்போ நம்ம எந்தவொரு லாங்வேஜ் பேசினாலுமே நம்ம தமிழ் பேசினா தான் அது வந்து பேசின மாதிரி தெரியுது ஆனால் நம்ம தமிழ் பேசக்குள்ளே தான் ஒரு நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்து உருவாகுது அதனால் அது தமிழ் மொழிதான் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மொழி மற்ற லாங்வேஜ் நம்ம எங்கே வெளியே போய் நம்ம சர்வே பண்ணாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாங்வேஜ் நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கும் ஆனால் நம்ம தமிழ் மாதிரி எந்தவொரு இப்போ வந்து ஒரு நாட்டுக்கு போகிறோம் அப்புடின்னா அவங்க வந்து அவங்க லாங்வேஜ் நம்ம கற்றுக்க வந்து ரொம்ப நாள் ஆகுது ஆனால் நம்மளோட லாங்வேஜ் வந்து அவங்க சீக்கிரமா கத்துட்ருக்காங்க அதுமாதிரிலாம் வந்து தமிழ்மொழி வந்து ரொம்ப பேசுறதுக்கும் சரி நம்ம எல்லாம் ரொம்ப ஈஸியாயிருக்கு அதனால தமிழ் மொழியை தான் என்ன பொறுத்தளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஒரு லாங்வேஜ் நம்ம சொல்லணும் அப்புடின்னா தமிழ்தான் நான் வந்து சொல்லுவேன் அதுக்கப்பறம் தான் எல்லா லாங்வேஜும் தமிழ் வந்து எங்கள் தாய் மொழின்னு சொல்ல நான் ரொம்ப பெருமைப்பட்றேன்